இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து பழமொழி சொல்லிதான் இப்போ ஏதாவது ஒன்றுத்துக்கு தெரிலனா பழமொழி சொல்லிதான் திட்டுவாங்க இ இப்பவே உனக்கு எதுவும் தெரியலயே அப்புறம் எப்படி தெரியும் அதை எப்படி சொல்லுவாங்ன்னால் வந்து தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில் இந்த சின்ன வயசிலே நீ எதுவும் கற்றுக்குலேனா நீ அடுத்து அடுத்து இருக்க போகிற லைஃப்பில் என்னாத்தைதான் கற்றுக்க போகிற சும்மா நீ வேஸ்ட்டு அப்படின்னுதான் சொல்லுவாங்க அதே மாரி இப்போது எதாவது ஒரு வேலை செய்யணுன்னா வெச்சுக்கோங்களன் இப்போ எதாவது ஒரு வேலை செய்யணுன்னா நான் செய்ய மாட்டேன் அதுக்கு அம்மா சொல்லுவாங்க அஞ்சிலே இப்படி வளைய மாட்டுற இதே ஐம்பதில் எப்படி வளைய போகிற ஐந்தில் வளையாதது ஐம்பதில் எப்படி வளையும் அதே மாரி சொல்லுவாங்க இப்போது அதே மாரி சொல்லி சொல்லிதான் வளர்த்துருக்காங்க இப்போ நான் யார் கூடேயாச்சும் எங்கேயாச்சும் வெளியே போகிறேன்னா வந்து எங்கள் அம்மா என்ன வந்து சேஃபாக பார்த்துப்பாங்க ஏன்னால் வந்து அங்கே போகாதமா இங்கே போம்மா இங்கே போகாதமா நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க ஏன்னால் அவங்க வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அதே மாரி வந்து இப்போது நான் எங்கேயாச்சும் வெளியே போனேன் எங்கள் அம்மாகிட்ட பர்மிஷன் கேட்குறன்னு வெச்சுக்கோங்களன் விட மாட்டாங்க ஏன்னால் எங்கள் அம்மா என்ன அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப முக்கியம் நான் வேணுகிறதால எனக்கு அப்படி சொல்கிறாங்கதான் சொல்கிறாங்க இப்போ நான் ஒரு தப்பு செய்கிறேன்னா அதை சும்மா சும்மா குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க இப்படி சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அதே மாரி இப்போது என்னை திட்டணுன்னா என் கிளாஸில் உள்ள ஃபுல்லாக பிள்ளைங்க எல்லாேரையும் கெட்டவங்கன்னு சொல்லிவிடுவாங்க ஏன்னால் அந்த கிளாஸில் இருந்துதானே நானும் வரேன் இப்போது அதே மாரிதான் நானுமே கிளாஸில் உள்ள ள்ளைங்க பிள்ளைங்க கூட சேர்ந்து சேர்ந்து நீ இப்படி ஆகிட்டமா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்களே ஒழிஞ்சு ஒரு சோறு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இந்த காலேஜில் இப்போ காலேஜ் இப்போ காலேஜ் போகிற மாரி பார்த்தீங்ன்னா ஒரு ஒரு நல்ல அந்த ஒரு நல்ல பிள்ளைய பார்த்தீங்ன்னா இந்த காலேஜ்ஜில் அந்த பொண்ணு நல்ல பிள்ள அப்போ அது ஒரு பொண்ணு நல்ல பிள்ள இருக்கிறதால எல்லா காலேஜ்ஜில் உள்ள எல்லாேருமே நல்லவங்களாகதான் இருப்பாங்க அதே மாரி சொல்லுவாங்க நான் எதாவது இப்போது அது திட்டுறாங்கனாலும் பழமொழி யூஸ் பண்ணுவாங்க சந்தோஷமாக பேசினாலும் பழமொழி யூஸ் பண்ணுவாங்க பழமொழி யூஸ் பண்ணுறப்போ ஒரு நல்ல விஷயம் அந்த காலத்தில் பார்த்தீங்கனா வந்து இப்போ நம்ம எதாவது செய்கிறோனா அதுக்கு பழமொழி சொல்லிகிட்டே இருப்பாங்க நீ இப்படி பண்ணாதமா அப்படி பண்ணாதமா இதை செய்மா அதை செய்மா அந்த காலத்தில் நாங்கள் இந்த காலத்தில் நீங்கள் அப்படினுலாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லணுன்னா அவங்க ஒரு பழமொழி மூலமாகதான் சொல்லுவாங்க அந்த பழமொழி நம்மளுக்கு ஏற்புடையததாக இருக்கும் ஏற்புடையாதா ஏற்புடையதாகதான் இருக்கும் அது மாரி பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும் இப்போ இல்லையா அம்மாவெலாம் வந்து நான் எனக்கு சொல்கிறாங்கனா நான் நல்ல நல்லதுக்குன்னுதான் எடுத்துப்பேன் எங்கள் அம்மா அம்மாகிட்ட வந்து எடுத்தெறிஞ்சுலாம் பேச மாட்டேன் அது மாதிரி இப்போது வெளியே போகிறோமா அங்கே போகிறோமா இங்கே போகிறோமான்னு சொன்னால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க பார்த்து போய்விட்டு வாமான்னு சேஃபாக இருமா பிள்ளைங்க கூட வண்டியில் போகக்குள்ள பார்த்து போய்விட்டு வாமா அதே மாரி தான் சொல்லுவாங்க பாட்டி வீட்டில் எல்லாம் அம்மா அப்பா எதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அது எனக்கு சொல்கிறாங்கனா வந்து பழமொழி மூலயமாதான் சொல்லுவாங்க